ஆ ஆமாம் நீங்கங்க என்னங்க சரியாக கேட்கல ஆ ஆமாம்மாம்மாம்மா என் என் என்கிட்ட முந்தாநேற்றியே சொன்னார் இந்தமாதிரி ஒருத்தவர் நம்பர் கேட்குறாரு நான் அப்போ அவங்க பேர் சொல்கிறேன் நீ என்னென்னு பார்த்து பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆ சொல் சொல் சொல் ஓ ஓ சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படிங்களா ஆ எ எங் எங்கே இருக்குதுன்னு தெ தெரிஞ்சுக்கலாங்களா உங்கள் எடம் எந்த ஏரியாவில் அப்படிங்களா சரி ஓகேங்க இப்போ அந்த ஏரியாவில் அது நீங்கள் சொல்கிற இதில் பார்த்தா மெயின் ரோட்லேனா என்ன ஒரு ஏழுக் கிட்டே போகுது உள்ளே போனால் ஒரு அஞ்சு தான் மெயின் ரோட்டில் ஒரு ஏழு எட்டு போகுதுங்க உள்ளே போனால் அஞ்சு வரைக்கும் போகும் மூணு ப்ளாட் தள்ளி தானேங்களா ஆனால் அந்த மெயின் ரோட்டுலேருந்து கொஞ்சம் இறக்கமால கொஞ்சம் பள்ளமாவுமிலங்க இருக்கும் அ எ எடம் வாங்குகிறவங்க அதையும் பார்ப்பாங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் இது பண்ணணும் சரி ஒன்று பண்ணுங்க நீங்கள் வந்து லொகேஷன் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க நான் நெ நெ நேரில் வரேன் நம்ம நேரில் வந்து கூட பேசிக்கலாம் இன்றைக்கி சாய்ந்திரம் வரலாம்ங்களா நேரில் பார்க்கலாமா ஆ சரி நீங்கள் எனக்கு லொகேஷன் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எனக்கு போட்டுவிடுங்க நான் வ நான் நான் வ வந்து மற்ற எ எல்லாத்தையும் நம்ம நேரில் பேசிகிடலாம் நேரில் பேசி நம்ம டாக்குமெண்டு எல்லாம் மற்றதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா நான் பார்ட்டியையே கூப்பிட்டு வரேன் அவங்க பார்த்து எல்லாம் அவங்களுக்கு ஓகேன்னால் நீங்கள் பாருங்க என்னென்னு மற்ற விஷயங்கள் என்னென்னு நம்ம நேரில் பார்த்து பேசிக்கலாம்ங்க ஆ அதுதாங்க மெயின் ரோடுனா ஒரு எ எட்டு அதிகபட்சம்ன்னா எட்டர வரைக்கும் விற்கலாங்க ஆனால் அது கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் இறக்கி பள்ளம் உள்ளே இருக்கற ஏரியா தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே ரேட்டு கூட போகும் இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் என்னென்னா சுற்றியும் கம்மாயிருக்கு தண்ணி பிரச்சினை இருக்காது உங்களுக்கு அந்த அது அதனால வா வாங்க வரவங்கக்கிட்டே நம்ம அதை கொஞ்சம் பேசலாம் நேரில் வரேன் நேரில் வர்றப்போ பார்த்து பேசிக்கலாம் சரி சரிங்க